நான் வந்து சமைக்கணும் அப்படின்னா வந்து வீட்டில் எங்கள் அம்மா இல்லாத நேரத்தில் நான் வந்து செய்வேன் அப்படிங்கும் போது ஃபோனில் பார்ப்பேன் ஃபோனில் பார்க்கும் போது எப்படினா அதில் எங்கள் வீட்டில் இல்லாத பொருள்லாம் நிறையா ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால நான் என்ன பண்ணுறது அதை ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்து மட்டுந்தான் வச்சுப்பேன் அதை அதையே நான் ஃபாலோவ் பண்ண மாட்டேன் ஒரு ஒரு ஐடியாவுக்காக அதை பார்த்து வச்சுக்கிறது அப்புறம் அவங்க நான் வந்து எப்பியுமே மற்றவங்களுக்கு செய்யமாட்டேன் என் டேஸ்ட்டு எப்படியோ அது எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்வேன் எங்கள் அம்மா வந்து சட்னி அரைச்சாங்கனா அதில் வந்து பூண்டு சேர்க்க மாட்டாங்க வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி இது மட்டும் போட்டு உப்பு போட்டு வதக்கி அரைப்பாங்க ஆனால் நான் எப்படின்னா பூண்டு சேர்த்துப்பேன் ஏன்னா அது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறது எனக்குன்னு நான் சமைக்கும் போது நல்லா சமைப்பேன் ஆனால் கொஞ்சமாக தான் சமைப்பேன் நான் வந்து மற்றவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இது வரைக்கும் சமைத்தது இல்லை என் டேஸ்ட்டு எப்படியோ ஏன்னா நான் தானே சமைக்கிறேன் என் டேஸ்ட்டு எப்படியோ எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு என் என்னுடைய திருப்தி தான் முக்கியம் அப்புறம் தான் எனக்கு மற்றவங்க எல்லோருமே அதனால் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சமைத்து நான் சாப்பிட்றது ஃபோனில் பாக்கிறதலாம் நான் அப்படியே ட்ரை பண்ணவே மாட்டேன் நான் அதை அவங்க எப்படி என்ன ஆட் பண்ணுறாங்க எப்படி எல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்கனு ஒரு மெத்தர்டு தான் பாத்துப்பேனே தவிர நான் எதையும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நான் ஃபாலோவ் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் சமைப்பேன்